காலநிலையில் எப்படி விவசாயம் பண்றோம்னு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு விவசாயம் பண்ணியிருக்கோம் விவசாயம் பண்ணி அது நல்லா வரும் டக்குன்னு வந்து மழையே இல்லாமல் போய்ரும் அப்போ அந்த விவசாயம் வந்து எடுக்க முடியாது அப்படியே மழை இல்லாமல் காஞ்சி போய்ரும் அதே சமயம் ஒரு சில நேரம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இந்த புயல்னால நிறையா மழை வரும் விடாம தொடர்ந்து மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னால் அந்த தண்ணீரில அந்த பயிரெல்லாம் அழுகி போய்ரும் அப்போ இதுவும் சமாளிக்கிறோம் நாங்கள் அதையும் சமாளிக்கிறோம் ரெண்டையும் சமாளித்து ம அது மீடியம்மா மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் சுமூகமாக ஒரு ஒரு சில காலநிலை மாறும் அந்த டையத்துல விவசாயம் நல்லா வந்துக்கிட்டு இருக்கும் அந்த வந்துக்கிட்டுருக்கும் பொழுது திடீர்னு சூறாவளி காற்று வந்து அப்படியே புயலாக புயல் மாதிரி வேகமாக அடிக்கும் அப்போதான் அந்த பயிர் வந்து நல்லா அறுவடை காலக்கட்டத்துலை நிற்கும் அந்த டையத்துல வந்து சூறாவளி காற்று அடிக்கும் பொழுது அப்படியே பயிர் பூராக கீழே சாஞ்சிடும் அந்த சாஞ்சதனால அதுவும் எங்களை வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு தடையாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் எல்லா தடைகளையும் தாண்டி விவசாயம் பண்ணுறது எங்களுக்கு வந்து ஒரு